தமிழ்மொழி பற்றி சொல்லப்படும் தவறான கருத்து என்னென்னா நம்ம வந்து முதல் மொழி கிடையாது சமஸ்கிருத்துஸ்த்தில் இருந்து தான் வடமொழிகளில் இருந்து தான் தமிழ் வந்தது இந்த திராவிடம் என்ற சொல்லே வ வடமொழியிலேருந்துதான் வந்தது அதனால் திராவிடர்களெல்லாம் முற்போக்கு ஆனவர்கள் அல்ல எல்லாம் பின்னாடி வழி வழியாக வந்தவங்கன்னு சொல்கிறாங்க அதனால் தமிழ்மொழி வந்து அந்த மொழியிலேருந்து வந்ததாகவும் கலப்பு சொற்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ்மொழி நாள் ஒரு பொழுதும் பொழுதொரு வண்ணமுமாக தேஞ்சுட்டு வரதாகவும் சொல்கிறாங்க அதெல்லாம் தவறானது அதை எப்படி சரி படுத்துன்னுன்னா அந்த நம்மளுடைய கால்டுவெல் அவர்களின் தமிழ் ஆராய்ச்சி நூல்கள் செம்மொழிக்காக பாடுபட்டவர்களோட வரலாற்று செய்திகள் அந்த நம்ம தமிழின் இலக்கணப்பகுதிகள் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து பாடத்திட்டத்தில் சொல்லணும் அதிகமான கட்டுரைகள் கவிதைப்போட்டிகள் நாடகங்கள் என்று நம்ம தமிழ் மொழியின் பெருமையையும் அதனுடைய சிறப்பையும் வரலாற்றையும் மாணவர்களுக்கும் அனைவரு அனைத்து மக்களுக்கும் கற்று தர வேண்டும்